ஹலோ ஆமாம் சொல்லுங்க எந்த மாட்டுக்கு டைம் ஆச்சு இன்றைக்கி போட மாட்டோம் நாளைக்கு வர்றோம் நாளைக்கு காலையில் ஆமாம் பத்துமணி போல் ஊசி போட ஊசி போடுவோம் ஆமாம் எத்தனை மாடு எத்தனை ஆடெலாம் இருக்குது ம் ஆ ஆ ஆ

ஆ நான் இப்போது மருந்தெலாம் எழுதித் தரேன் அதை கொடுங்க நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் நாளைக்கு காலையில் மாடெல்லாம் அவித்து விட்றாதீங்க கட்டிப்போட்டு வைங்க ஆ நாளைக்கு காலையில் நாங்கள் வர்றோம் ஆ அது உண்டு இருக்குது ஆ நாளைக்கு கொண்டு வர்றோம் எங்கள் இருக்குது வீடு உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்போது நாங்கள் வந்து ஃபோன் பண்ணுறோம் ஆ சரி